நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனாலாம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாசம்தான் ஸ்ப்ரெட் ஆனுச்சு ஆனால் மழைக்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டெங்கு வந்து அதிகமாக வரும் ஏன்னா மழைக்காலத்தில் வந்து கொசு வந்து அதிகமாக வந்து முட்டையிட்டு இனப்பெருக்கத்தை வந்து அதிகமாக பண்ணுறதுனால மழையில் வந்து டெங்கு வந்து ஈஸியாக பரவிவிடும் இப்போ உங்கள கடிச்ச கொசு வந்து மறுபடியும் வந்து இன்னொருத்தவங்களை கடிச்சிச்சு அப்படின்னு அவங்களுக்கு வந்து டெங்கு வந்து ஈஸியாக பரவிவிடும் அந்தமாதிரி நோய்கள்லாம் வந்து அதிகமாக வந்து கும்பலாக இருக்கிறதுல பரவும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீவர் என்ன ஃபீவர் வைரஸ் ஃபீவர் அதெல்லாம் வந்து அவங்களோட இப்போ கொரோனால்லாம் பார்த்தீங்கன்னா எச்சில் மூலியமாக பரவும் அவங்களோட நம்ப அவங்க தும்முனாவோ இருமுனாவோ அதனால் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிடும் அந்தமாதிரி கூட்டத்தில் இருக்கும்போது ஈஸியாக பரவிவிடும் ஃபீவர் என்ன மாதிரியான ஃபீவராக இருந்தாலும் ஒருத்தவங்ககிட்டர்ந்து இன்னொருத்தவங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும் அதுதான் வந்து இப்போ வந்து இதாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சளி சளி வந்து நார்மலாகவே இப்போன்னு கிடையாது முன்னாடி காலத்துலர்ந்து ஒரு குழந்தைக்கு சளி பிடிக்குது அப்படின்னா இன்னொரு குழந்தைக்கும் சேர்ந்தோன்னே சளி வந்து பிடிச்சிடும் ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு தொற்று நோய் தான் அந்தமாதிரி வந்து மழைக்காலத்தில் வந்து ஈஸியாக வந்து எல்லா நோயும் வந்து ரொம்ப ஈஸியாக பரவிவிடும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குளிர்காய்ச்சல் அந்த ஒரு விதமான ஒரு குளிர்க்காய்ச்சல் டைஃபாய்டு டைஃபாய்டுலாம் மேக்சிமம் யாருக்கும் பரவாது ஆனால் இந்தமாதிரி கால்ராலாம் வந்து ஈஸியாக பரவிடும் கால்ரா மலேரியா டெங்கு அதெல்லாம் வந்து ஈஸியாக பரவிவிடும் என்ன ஒரு வைரஸ் ஃபீவராக இருந்தாலும் ஒருத்தவங்கக்கிட்டர்ந்து இன்னோருத்தவங்களுக்கு ஈஸியாக வந்து பரவிவிடும் அதுதான் வந்து அந்த சிகிச்சை எப்படினு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து கவர்மென்ட் ஆஸ்பத்திரியிலதாங்க கவர்மென்ட் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுதான் நல்லது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா எல்லாமே ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் நம்மளால் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து போகமுடியாது அதனால் வந்து ஈஸியாக எடுத்துடலாம்